ஹலோ ஆ வணக்கம் சொல்லுங்கள் சரிங்க மேடம் சரிங்க

சரி ஆ சொல்லுறங்க மேடம் அதாவது இப்போ ரீசண்ட்டாக டூ தௌசண்ட் டூ டு ட்வெண்ட்டி ஃபோரில் டாடா பஞ்ச் எஸ்யூவி அப்படினு ஒரு கார் வந்தது மேம் அப்போ ரீசண்ட்டாக அது வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும் ஒரு லிட்டர் ப்ப அது வந்து பெட்ரோல் வண்டி தான் ஒரு லிட்ரு பெட்ரோல் போட்டுனு அதுக்கு ஆ ஒரு லிட்ரு பெட்ரோலுக்கு இருபது கிலோமீட்ரு வரைக்கும் போவும் அப்புறம் நல்ல ஏசி கார் நல்ல லக்ஸரியாக இருக்கும் நம்பர் ஆஃப் டோர்ஸ் அஞ்சு டோர்ஸ் இருக்கு ரேட்டிங் வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட் இருக்கும் அதில் கொடுத்துருக்காங்க ரேட்டிங் நாலு பேர் உக்கார்லாம் ஃபோர் ஷீட்டர் நாலு பேர் உக்கார்லாம் அதில் நல்ல லக்கேஜு வைக்கிறதுக்கு நல்ல வசதி இருக்குது உள்ள கம்ஃபர்ட்டபுளாக இருக்கும் க அதுடைய கேஸு கா பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ட்டுவெண்டி லாக்ஸ் ஸாரி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஜீரோ அதாவது ஆறு லட்சத்து இருபதாயர்ரூபா காரு அதுக்கப்பறம் அதே அந்த டாடா பஞ்ச்சு அந்த எஸ்யூவில் அது ஆமாம் ஒரு ரெண்டு மாடல் நான் சொல்லுறேன் நான் மாடல் வந்து பஞ்ச் ஃபியூர் எம்டி னு ஒன்று இருக்கு அதை விட்டீங்கன்னா இன்னொன்று பஞ்ச் ஃப்யூர் ஓ அப்படினு ஒரு வண்டி இருக்கு அதை இதான் இதுடைய இந்த வண்டிக்கு அதான் நீங்கள்

சரி அப்போ நேராக ஷோ ஷோரூம்க்கு வாங்க நேராக பார்த்து பேசிக்கலாம் ஓகே ஓகே ஆ சரிங்க மேடம் ஆ ஓகே தேங்க் யூ மேடம் ரைட்டு